கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியில் முக்கியமான விவசாய பொருட்கள் என்றால் நெல் தக்காளி விவசாயம் செய்தல் மற்றும் பெரும்பாலும் அனைத்து விதமான விவசாயங்களும் இங்கு நடைக் நடைபெறுகின்றன மேலும் மாம்பழத்துக்கு என்றே பேர் பெற்ற மாவட்டமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மா மாம்பழ கண்காட்சி நடத்தப்படுகிறது மேலும் இங்கே அருகே உள்ள கேஆர்பி டேம் டேமில் நீப்பாசனத்தில் நீர்ப்பாசனம் காரணமாக அனைத்து அனை அனைத்து இடத்திலும் நெல் விவசாயம் செய்யப்படுகின்றது நெல் விவசாயம் நெல் கொள்முதல் நிலையமும் அமைக்கப்பட்டு இருக்கிறது மேலும் இங்கு மாம்பழம் மாம்பழம் உற்பத்தி மற்றும் மாம்பழ வியாபாரமும் சீராக நடைபெறுகிறது தக்காளி மேலும் தக்காளி இங்கு தக்காளி விளைவிக்க விளைவிக்கப்பட்டு அது அருகில் உள்ள கர்நாடகா மாநிலத்துக்கும் சென்னை சென்னை நகரத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டு விநியோகம் செய்யப்படுகிறது மேலும் கால்நடைகள் இப்போது கால்நடை நீர்ப்பாசனம் அதிகமாக உள்ளதாக உள்ள காரணத்தினால் கால்நடைகளும் ஆடு மாடு மற்றும் பல கால்நடைகளும் இங்கே வளர்க்கப்படுகின்றது